ஹலோ ஹலோ யாருங்க ஆ ஆ சொல்லுங்கள் பத்து அடிக்குங்களா ஆ கேட்டு ஆ சரி கேட்டு கேட்டு மட்டும் போதுங்களா ஜன்னலுக்குலாம் எதுனால் இது வேணுங்களா ஜாலிலாம் ஆ சரிங்க ஆ செஞ்சு தரேங்க எல்லாம் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட நாங்களே அந்த பொருள்லாம் வாங்கிக்குவோம் செய்கிற கூ செய்கிற கூலி எல்லாமே எங்கள்கிட்ட கிலோ கிலோ ஒரு ஒரு கிலோ கணக்கு பண்ணி நூற்றி அஞ்சு ரூபாய் வாங்குவோம் ஆ நாங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து மேஸ்திரிங்களை வச்சிதான் வச்சிக்கணும்

ஆ ஆ சரிங்க அதுதான் கிலோ கணக்கு எத்தனை கிலோ வருதோ அந்த க கிலோ பார்த்து நீங்கள் காசு கொடுத்துட்ணும் ஆமாம் ஆமாம் அது வேறே ஸ்டைனல்ஸ் மாதிரி இருந்தால் அது ஒரு ரேட்டு இரும்பில் நம்ம போட்டோம்னால் அது ஒரு ரேட்டு ஆ ஆ சரி ஆ சரிங்க சரிங்கோ வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன் என்ன அளவோ அது பிரகாரம் நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம் ஆ சரிங்க